இப்போ கலைப்பொருள் கலைப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துவிட்டு முன்னாடி எல்லாம் பொங்கல் தீபாவளி வந்துச்சுன்னா கையால கிரெடிட் கார்ட் எழுதி அதில் வந்துவிட்டு பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து எல்லாம் சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது என் ஃப்ரெண்டுக்கு தபால் மூலியமாக நான் அனுப்புவேன் அப்படி அனுப்பும்போது தபால் வந்து எப்போ வருது என்ன வருது என்னைக்கு வருது அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த தபால் வாங்கி அவங்க படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ வந்து எனக்கு அது எதாவது ஒரு பொருள் அவங்க தபால் மூலியமாக எனக்கு வந்து பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து இல்லை எனக்கு உடல் நிலை சரியில்லை அதுக்கு வந்துவிட்டு எனக்கு கடிதம் அவங்க எழுதுவாங்க அந்த கடிதமும் வந்து நான் வாங்கி பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கும் அப்புறம் நான் கையால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயர்கூடை ஒயர்கூடை வந்துவிட்டு நான் மாடலாக பிண்ணி அவங்களுக்கு நான் அனுப்புவேன் அப்போ அந்த ஒயர்கூடையும் இல்லை வந்துவிட்டு டெக்ரேஷன் பொருட்கள் பூவாலையோ இல்லை எதாவது பிளாஸ்டிக் பூவு இதுலாம் வச்சிட்டு நான் டெக்ரேஷன் பொருள் செய்வேன் அப்படி அதை செஞ்சு நான் அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க வந்துவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க